எனக்கு தெரிந்த மாதிரி வந்து என்னோடய நடன வாழ்கையில் வந்து சவால்களும் தடைகளையும் அதிகமாக சந்தித்தது இல்லை ஆனால் எதுனாலனால் வந்து நான் வந்து டான்ஸ் வந்து ஃபர்ஸ்டு வந்து ஸ்கூல் படிக்கக்குள்ள தான் டான்ஸ் ஆடினேன் அப்போ தான் எனக்கு தெரியும் இப்படி டான்ஸ்னால் இப்படி தான் இருக்கும் அப்படின்லாம் டான்ஸ் நல்ல பர்ஃப்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணுன அப்படினு சொன்னாங்க மேமல்லாம் வந்து எங்கள் அப் வீட்டிலையும் வந்து பேரன்ட்ஸ் நல்லா இருக்குது நல்லா பண்ணுன இதே மாதிரி பண்ணு அப்படின்னாங்க அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிச்சவாட்டி கிளாஸ் போகலாம் அப்படின்டு இருந்தேன் ஆனால் வந்து அம்மா வந்துட்டு அதுக்கலாம் ஃபீஸ் கட்டணும் அதெலாம் ஃபீஸ் கட்ட முடியாது எனக்கு நீ படிக்கிற வேலையை மட்டும் பார் அப்படினுட்டு சொல்லிட்டாங்க சரி இவங்க இவங்க கஷ்டத்துல ஏன் நம்ம கேட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நானும் விட்டுட்டேன் அதுக்கு அப்புறமா வந்து நான் இப்போ காலேஜ் போய்ட்டுருக்கேன் காலேஜ் முடிச்ச வாட்டி ஒரு டான்ஸ் இது ஆகலாம் அப்படின்னு ஆனால் வந்து ஒரு சில டைம் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி எனக்கு டான்ஸ் ஆடுகிறதுனாவே சவாலாக இருக்குது அப்படின்னு சொல் சொல்லிருக்காங்க நான் வந்துட்டு ஏன்னு கேட்டனா அதிகமாக வந்து எல்லாம் சண்டை போட்டு டான்ஸ் ஆடுவாங்க ஏன்னா வந்து அவங்கதா நல்லா பர்ஃப்ஃபாமன்ஸ் பண்ணனும் நான் தான் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சண்டை பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு இது வரைக்கும் தெரிஞ்சதில்ல ஆனால் வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கேல்லாம் ஏன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இருக்கும் இப்படி பண்ணனும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோ தான் எனக்கு இந்த டான்ஸை பற்றி தெரியும்